நான் வந்து ஒரு விளம்பரம் பார்க்குற தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் அது பார்த்தோன்னா அது நம்மளுக்கு இந்த விளம்பரம் பார்த்தா அதில் ஒரு நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் ஆனால் இப்போ டிவியில ஃபோன்லலாம் நம்ம தேவயில்லாமல் விளம்பரம்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்கு நம்ம ஏதாவது அமௌண்ட் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னால் அது கிடையாது அதை வேஸ்ட்டாக இப்போ பார்க்குறதுக்கு இப்படி ஒரு அமௌண்ட்டாக பாருங்கள்னு சொல்லி மற்றவங்ககிட்ட நம்ம சொல்லும்போது இது ஒரு விளம்பரம்னு சொல்லி பார்த்து இது உனக்கு வருமானம் வருதா அப்படிங்கிறமாதிரி நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இதெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கணும் புரிய வைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுங்கனா இப்போ மா இன்னும் போகப்போக வர்ற நாட்களெல்லாம் பார்த்தோங்கனா ரோபோட் காலமாக மாறிட்டு வருது நம்ம இந்தியாவே பார்த்தோங்கனா ரோபோட் காலமாக மாறிட்டு வருது அந்த டைம்ல நான் அந்த பிஸ்னஸ் பண்ணணும் எடுத்துப் பண்ணுறது வந்து இன்னும் போகப்போக நான் அந்த ரோபோட் காலத்துக்கு கரெக்ட் ஆயிடுவேன்ட்டு எனக்கு தோணுது இத வந்து நான் மற்றவங்களுக்கு வந்து புரிய வைப்பேங்க